ஹலோ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் ட்ரஸ் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க சார் இப்ப இப்போ முடியாதே சார் ஏற்கனவே நிறையா ஸ்கூல்லேர்ந்து வேறு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க எந்த ஸ்கூல் எத் எத்தனாவது படிக்கிற பசங்களுக்கு சொன்னீங்க அப்படிங்களா நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் டைம் தரீங்களா ஏன்னா வேறு ஸ்கூல்லேர்ந்து வேறு ஆர்டர் கொடுத்துட்டு போய்விட்டாங்க சார் அது பார்த்துட்டுருக்குறோம் சார் அவங்க உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க சார் அதனால் தான் அவங்களும் வந்து சொல்லிவிட்டு தான் போனாங்க ரொம்ப லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் சார் இவ்ளோ நாள் பொறுத்துவிட்டீங்க ஒரு ரெண்டு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க சார் முடிஞ்சிரும் எதாவது நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி செலெக்சன் பண்ணிருக்காங்க அதான் சார் ஒரு ஒரு ஒரு அஞ்சு நாள் ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்கிக்கிறீங்களா ஆ சரிங்க சார் ஏற்கனவே நிறையா ஸ்கூல்லேர்ந்து வேறு ஆர்டர் கொடுத்துட்டு போய்ட்டாங்க மிஷின் வேறு ரிப்பேர் ஆயிட்டு அதுனால தான் அது சரி சார் அது எதோ நியூ டிசைன் அப்படின்லாம் வேறு சொல்லிருந்தீங்கலாம் யூனிஃபார்ம்க்கு அதனால தான் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்கிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரிங்க சார் சார் பேலன்ஸ் கொஞ்சம் வரவேண்டியது இருக்கு அமௌன்ட்டு பாதி அமௌன்ட் தான் கொடுத்துருக்கீங்க ஃபுல்லாகலாம் கொடுக்கல இன்னொ ஒரு தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் கொடுத்தாதான் சார் புல் யூனிஃபார்மும் வரும் உங்களுக்கு இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை இன்னொரு தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரவேண்டியது இருக்கு ஆ சரிங்க சார் நீங்கள் அமௌன்ட் கொடுத்துட்டு நீங்கள் எல்லா யூனிஃபார்மையும் வாங்கிட்டு போய்விடுங்க ஆ சரிங்க சார்